ஷேர் சாட்டு அப்புறம் யூடியூப்பு இது மூலியமாக ஆட்ஸ் எல்லாம் வரும் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆட்ஸ் எல்லாம் வரும் அதை பார்த்து எல்லாமே தெரிஞ்சிக்கிட்டேன் ஒரு பிஸ்னஸ் ப இதெல்லாம் வ இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கிட்டேன் அப்புறம் இந்த மை வீ த்ரீ ஆப்பில் வந்து ஆட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒருரூவா ரெண்ட்ரூவா அந்தமாதிரி இயர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாங்க அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா கனகான்னு அந்த அக்காவும் இயர்ன் பண்ணாங்க மணிலாம் இயர்ன் பண்ணாங்க அந்த அக்காவுக்கு வீக்கு வீக் நான் ஃபோர் ஹண்ட்ரெடு ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரெட் எயிட்டி ருபீ ஆட் ஆகும் வேறு இது அகௌண்ட்டில் ஆட் ஆகும் இதை பற்றி மை வீ த்ரீ ஆப்பில் வந்து இந்தமாதிரி இது எல்லாம் இருக்கு இதை பற்றிலாம் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி விளம்பரம் படுத்துறது ஸாரீ பிஸ்னஸ் இதெல்லாம் விளம்பரம் படுத்துறது அப்புறம் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் விளம்பரம் படுத்துறது ஸோமேட்டோ ஆப் எல்லாம் இருக்கு அதெல்லாம் விளம்பரம் படுத்துறது எல்லாம் நான் பார்த்துருக்கேன்